நான் ஓவியத்தை கற்றுக்கொன்றதை சில விஷயங்களை பகிர்ந்துகொள்கிறேன் நான் ஓவிய பள்ளிக்கு செல்லும்பொழுது சில ஓவியங்கள் மரோ சிலத்தால் நான் வரைந்துள்ளேன் அன்றய காலகட்டத்தில் இந்த விதிகளாக கிடையாது பெயிண்ட்டுகள்ல அப்பொழுது நான் பறவை குருவி மீன் இது மாதிரி சில ஓவியங்களை க வரைந்துள்ளேன் அது பார்ப்பவர்கள் நன்றாக உள்ளது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு அது மன உறுதியை தந்ததனால் மீண்டும் அதை தொடர்ந்து செய்தேன் அந்த இதில் இந்த காலகட்டத்தில் அதை இது எல்லாம் நல்லா செய்யமுடியும் செய்து இருக்கிறேன் முடியும் என்றதை எனக்கு நம்பிக்கை